இப்போ நம்ம வந்து சின்ன வயசிலேருந்தே ஒரு கனவு இருக்கும் நிறையா மூவிஸ் பார்த்து பைக் ரைடெலாம் நிறையா போகலாம் ஒரு லாங் ட்ரிப் போகலாம் அந்தமாதிரி நிறையா பிளான் பண்ணுவோம் பட் ஆனால் அது நடக்காது நிறைய அமௌண்ட்டை சேர்த்தி வைச்சாலும் அந்தமாதிரி நம்ம நிறையா இடத்துக்கு போகமுடியாது ஏன்னால் சில டைம் ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டாங்க சில டைம் நிறையா பேர் போகலான்னு பிளான் பண்ணுவோம் பைக் ரைடில் ஆனால் சில டைம் இந்த ஏதோ ஒரு சூழ்நிலைமா அது பாதிப்படைஞ்சிரும் ஆனால் சம் டைம்ஸ் நம்ம தனியாக ஒரு நம்மக்கூட ஒரு நம்மக்கூட ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கூட வருவாங்க அந்த மாதிரி லாங்கில் போகும்போது அந்த லடாக் இந்தமாதிரி காஷ்மீர் நேபாள் இந்தமாதிரி போகும்போது நல்லா இருக்கும் ஆனால் அதுக்கெலாம் ரொம்ப செலவாகும் இந்தமாதிரி இலக்குகள்னால் நம்ம வந்து லடாக் போகலாம் ஆனால் அங்கே போகிற வழிக்கூட இன்னும் நல்லா இருக்கும் பெட்டராக மௌண்டைன்ஸ் நிறையா ஹில்ஸ் நிறையா இருக்கும் போகிற வழில நிறையா மக்களை பார்க்கலாம் அந்தமாதிரி நிறையா ஆளுங்களை சா பார்க்குலாம் நிறையா ஆளுங்களை அவங்களோட பழக்க வழக்கத்த நிறையா தெரிஞ்சுக்கலாம் அந்தமாதிரி இந்தமாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னும் நல்லாயிருக்கும் வா வாழ்க்கையே அது மூலிமா பைக் ரைடு போகிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்